தோட்டம் தோட்டம் என்பது ஒரு பூஞ்செடி எல்லாம் வச்சோம்னா வச்சிக்கோ அழகாகருக்கும் செடிங்க இப்போ பூக்கள் இப்போ காய் செடிகள் தக்காளி இதெல்லாம் வச்சி பார்த்தம்னா வச்சிக்கோ அதுங்களுக்கு நல்லா உரம் வைக்கவும் நல்லா தண்ணி ஊற்றணும் உரம் வைக்கணும் நல்லா இந்த எருவுங்க எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணா அந்த பயிர்கள் நல்ல நல்ல குளிர்ந்து தளிர்ந்து சூப்பராக இருக்கும் நாம வந்து தோட்டக்கலை தோட்டக்கலை அப்படி என்றால் இப்போ செடிங்கள் எல்லாம் வச்சி அதை பார்த்தமுன்னா நம்பளுக்கே ஒரு அழகாக இருக்கும் அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டம்னா வச்சிக்கோ பில்லுங்க எல்லாம் நிறையா முளைந்து அந்த செடிங்களே ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது பூச்செடிங்கல்லாம் பார்த்தா அழகாகருக்கும் பூந்தோட்டம்லாம் வச்சிருந்தாங்கன்னா வச்சிக்கோ இப்போ பெங்களுர் போகற வழியெல்லாம் பூந்தோட்டமெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கு இப்போ சேலம் சைடு நல்லா இருக்கும் அந்த பூச்செடிங்ககெல்லாம் பார்த்தா ட்ரெயினில் போய் போயிட்ருக்குள்ளே பா பார்க்கக்குள்ள அது மாதிரி நாம வந்து செடிங்கள் வக்கிறது பெருசு இல்லை அதை வந்து நல்லா பாதுகாக்கணும் நல்லா அதுக்குத்தக்கன்னு ஒரு உரங்கள் அது இது அதுங்களுக்கு செடிங்களுக்கு இப்போ நாம எப்படி சாப்பிட்டா தான் உயிர் வாழ்கிற மாதிரி செடிங்களுக்கும் அது அந்த உரங்கள் அது இதுவும் தீவனம் அது இதுவும் வச்சா தான் அதுங்களுக்கும் நல்லா பயிர் இதுவாகும் அது மாதிரி நாம பாதுகாக்கறத்தில் தான் இருக்கு செடிங்கள் எல்லாம்